தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிற கலாச்சார விழாக்கள் நிகழ்ச்சிகள்ன்னு பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வந்த சித்திரை ஒன்றில் வரும் சித்திரை ஒன்றில் தான் நம்ம வந்து லட்சதீபம் கூத்தாண்டவர் திருவிழான்னு சிறப்பான நிகழ்ச்சிகளெலாம் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் தைப்பொங்கல் வந்து கிட்டத்தட்டே ஒரு வாரமாகவே சிறப்பாக கொண்டாடுவாங்க அதில் வந்து தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் பெரும்பொங்கல்னு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும் அது உழவருக்கு நன்றி செலுத்தும் வகையாலும் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் மாட்டுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையாலும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க இந்த இந்த ஆண்ட நான் கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பொங்கல் செலப்ரேட் பண்ணுவாங்க அடுத்தது ரம்ஜான் ரம்ஜான் வந்து ஷாபன் மாசத்தில் கொண்டாடுவாங்க அதுக்கு முப்பது நாளைக்கு நோன்பு இருந்து ரம்ஜான் அன்றைக்கு அதை செலப்ரேட் பண்ணுவாங்க தீபாவளி தீபாவளி வந்து நரகாசுரன கொண்றதுக்காக செலபரேட் பண்ணுவாங்க தீபாவளி அன்றைக்கு பட்டாசுகளை வெடித்து இனிப்பு இனிப்பு முறுக்கு அது இதுன்னு சுட்டு அதை வந்து பிறருக்கு பருகி படச்சு கொண்டாடுவாங்க தீபம் தீபம் வந்து நன்மைகள்லாம் செய்யணும் தீமைகள் செய்ய கூடாதுன்னு ஒரு எண்ணத்தோடய தீபம் ஏற்றி அதை வந்து கொண்டாடுவாங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுக்கி விநாயகர் சதுர்த்தி வந்து இந்தியா முழுக்கவே சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுவும் தமிழ்நாட்டுலேயும் அது ஒரு விதமாக சிறப்பாக கொண்டாடுவாங்க அது களிமண்ணால் விநாயகத்தை செஞ்சு அது மூணு நாட்களுக்கு அப்புறம் போய் கடல்லேயோ குளத்துலேயோ போய் அதை போய் கரைப்பாங்க பலகாரம்லாம் செஞ்சு கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் கிறிஸ்துர் பிறந்த நாள் அன்றைக்கு அது கிறிஸ்துமஸ் செலப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி சர்ச்சுகலா லைட்டுகளு பல் லைட்டு பல்பு ஸ்டார் இதை மாதிரிலா கட்டி அதை வந்து செலிபிரேட் பண்ணுவாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டி அது ஒரு பெரிய விழாவாக செலிபரேட் பண்ணுவாங்க ஆயுத பூஜை வந்து நம்ம செய்ப செய்கிற தொழில்கான பொருட்களை வந்து படைச்சு அதை சாமிக்கு சாமி கும்பிட்டு அதை சாமி கும்பிட்டு அதை செயல்படுத்துவாங்க இதுதான் தமிழ்நாட்டில் கொண்டாடுகிற கலாச்சார விழாக்கள் நிகழ்ச்சிகள் ஆகும்